இன்றைய அரசியல் தலைவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு தான் சொல்லலாம் ஏன்னால் அவர் வந்து சினிமாவில் நடித்து அதுக்குப் பின்னால் அரசியலில் வந்து சில நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சிருக்கிறாரு அதனால வந்து எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் அதேமாதிரி அவர் பாடல்களில் வந்து தத்துவ பாடல்கள்லாம் இருக்கும் அந்த பாடலுக்குத் தகுந்தமாதிரியே அந்த குறிப்பாக ஒரு அஞ்சு வருடம் பத்து வருடம் பயஞ்சி வருடம் ஆண்டானர்லாம் அதுக்கு தகுந்தமாதிரி செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி இந்த சத்துணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பித்து அந்த சத்துணவு திட்டத்தில் அதில் வசதி இல்லாத பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல முறையில் படிக்கிறதுக்கு உண்டான வழிவகை எல்லாம் செஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி எம்ஜிஆர் தான் எனக்கு வந்து பிடித்தமான அரசியல் தலைவராக இருக்குறார்ன்றதி ஒரு மாற்றுக்கருத்தே இல்லை